இல்லை சார் இப்போது கோன் ஐஸ் சார் அந்த சாக்லேட்டு ஃப்ளேவர் கேட்கலாம் சார் ஃபோன் பண்ணேன் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட் தான் சார் வேணும் சாக்லேட் கோன் ஐஸ் தான் வேணும் ஓகேங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் வேற என்ன சார் இருக்குது வேற என்ன அதிலே வந்து இப்போ பிஸ்தா பாதம் முந்திரி இந்தமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுல அதில் என்னென்ன இருக்குது சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் வந்து என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க ஐஸ்கிரீம் அம்

சரிங்க சார் அப்புறம் என்ன சார் இருக்குது

சரிங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் சார் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய கடையெல்லாம் ஐஸ்க்ரீம்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிது உங்கள் குவாலிட்டி எப்படி இருக்கும் சரிங்க சார் சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் சார் வரோம் சார் கடைக்கு விசிட் பண்ண வரோம் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ